நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு வாட்ச் ஆட்ரு பண்ணிணேன் பார்க்கும் போது பிடிச்சி இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடர் பண்ணிணேன் ஆடர் பண்ணி ஆடர் பண்ணி டெலிவரி டேட் ஒன்று போட்டு இருந்தது ஆனால் அது வேறு டேட்டில் தான் டெலிவரி பண்ணிணாங்க ஸோ அதோடய வந்து டேட்டே வந்து லேட்டாக தான் வந்தது ஆட்ரு பண்ணி நான் அந்த வாட்ச் போட்டு ஒரு ஒரு மாதத்துலே அந்த வாட்ச் வந்து ஆகிடுச்சி ஸோ வீட்டில் வந்து அம்மாகிட்டே செமையாக திட்டு வாங்கினேன் எதுக்கு தேவை இல்லாமல் ஆடர் பண்ணி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டு வாங்கினேன் வீட்டில் அந்த வாட்ச் வந்து ரொம்ப என்னை என் அம்மாகிட்டே திட்டு வாங்கினா ஸோ அது தான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆட்ரு பண்ணது வந்து நான் நினைக்கவே இல்லை அந்த வாட்ச் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ்சாக இருந்தது அந்த வாட்ச் ஏன்டா ஆட்ரு பண்ணிணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆடர் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ணிணேன் ஸோ அது தான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்